தமிழ்நாட்டில் வந்து மொதல் உள்ள காலக்கட்டங்களில் பார்த்தோன்னா ரேடியோ மொபைல் இந்த மாட்டுக்கு எந்த இதுவுமே இல்லை இப்போது வந்து எப்பட்னா தெருக்கூத்து அப்படின்ற மாட்டுக்கு ஒவ்வொரு வீதிக்கும் ஒரு நாள் போய் இது பண்ணுற மாதிரிதான் தெருக்கூத்து அப்படின்றது ஒரு இது இருந்துச்சு அதை பார்வையிடுறதுக்கு மக்கள் அதிகமாக விரும்பினாங்க ஆனால் இப்போ இதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா அப்படின்ற மாட்டுக்கு வந்து அடுத்து இப்பெலாம் கலர் சினிமாஸ் அப்படின்ற மாட்டுக்கு நிறையா வந்துருச்சு இப்போது வந்து சினிமா தியேட்டருங்களில்தான் கூட்டம் அதிகமாக காணப்படுது அதுவும் ஒவ்வொரு படம் பார்க்குறப்பையும் ஒவ்வொரு அமௌண்ட் மொதலெலாம் வந்து எப்பட்னா சாப்பாடு அப்படின்ற ஒரு இதுக்காண்டி இது பண்ணிணாங்க இப்போது வந்து எப்பட்னா பார்க்கணும்னா காசு காசு வந்து எப்பட்னா அமௌண்டு நிறையா இது பண்ணி அவங்கதான் லாபம் பார்க்குறாங்களே தவிர நம்ம மாட்டுக்கு சராசரி ஆட்கள் வந்து இது பண்ணுற மாட்டுக்கு பார்க்குறமாட்டுக்கு இல்லாமல் மொதல் உள்ள காலக்கட்டங்களில் வந்து எல்லாேருமே பார்க்குற மாதிரிக்கி இருந்துச்சு ஆனால் இப்போது உள்ள இது வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறவுங்க அந்தமாட்டுக்கு தான் பார்க்குறமாட்டுக்கு இருக்குது அதேமாட்டுக்கு இசை நிகழ்ச்சின்னு பார்த்தோம்னா பரதநாட்டியம் இதெல்லாம் வந்து இது நம்ம தமிழரோட பண்பாட்டை பின்பற்றி பின்பற்றக்கூடிய ஒரு இதாக இருக்குது அந்த ந அதை வந்து அழியாமல் காக்கிறக்காண்டி நிறைய டான்ஸ் கிளாஸ்யெலாம் வச்சு காத்துகிட்ருக்காங்க தமிழ்நாட்டில் நடக்க வேண்டிய மிக இது முக்கியமான விழாக்கள் வந்து பொங்கல் தீபாவளி போன்ற இதெல்லாம் வந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதை வந்து நம் தமிழர்களின் விழாக்களில் ஒன்றாக கருதப்பட்டு வருகிறது